குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு காரு புக் பண்ணியிருந்தேன் உங்கள்கிட்ட அந்த குலதெய்வம் எங்கள் கோயில் வந்து ரொம்ப குக்கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் இருந்து உள்ளே போகணும் அதுக்கு ரொம்ப பா பா பாதை சரியில் சரியில்லாமல் இருக்குது அது நாங்கள் லெ புக் பண்ணிணது லேட்டாக புக் புக் பண்ணிணேன் அதே நேரத்தில் கொண்டு வந்து எங்களை வந்து அந்த புக் பண்ணி எனக்கு அந்த தூரம் அதிகம் பள்ளம் மேடு உள்ளது அது கிராமப்பகுதி அதுலேயும் அந்த ட்ரைவர் வந்து முறையான அந்த ஓட்டுனர் பயிற்சி பெற்ற ட்ரைவரு வந்து எங்களை அழச் எங்களை எங்களை கூப்பிட்டு போனார் கரெக்டான நேரத்தில் கரெக்டான நம்ம அந்த டைத்துக்கு போய் சேர்த்தாச்சு சேர்ந்தாச்சு சேர்ந்துட்டோம் அதை சேர்த்து எந்த விதமான அசம்பாவிதம் இல்லாமல் நல்லா நிம்மதியாக போய் சேந் சேர்ந்தோம் எந்த ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சேர்ந்தோம் சேர்த்துட்டு சேர்த்தாரு எனக்கு அங்கே தரிசனம் நல்லா கிடச்சிது தரிசனம் நல்லா கிடச்சிது அதனால் அந்த கோயிலில் நல்லா கும்பிட்டுட்டு அங்கே பூஜையை முடிச்சுட்டு திரும்பி வந்து வீட்டுக்கு வந்தோம் திருப்பி வந்து சேஃப்டியாக சேர்த்தாரு அந்த ப அந்த ப அந்த மலை பகுதியான பா பா பாதையில் ரொம்ப கடுமையான பாதையில் வந்து ரொம்ப தைரியமாக ரொம்ப வேகமாகவும் விவேகமாகவும் எங்களை சரியான நேரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரு எங்களை அந்த ட்ரைவரை ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னால் ரொம்ப முதல்ல ட்ரைவிங்குக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் வேகமும் முக்கியம் வேகமாகவும் போனார் அதே சமயத்தில் சே அது இப்போ சேஃப்டியாக அழைச்சிட்டு போனார் அழைச்சிட்டு போனார் அவருக்கு ரொம்ப நன்றி